அத்தை நான் மீனா பேசுறங்க அத்தை நாங்கள் ஆடி மாதத்துக்கு மேலே ஆவணி மாதத்துல கடையை ஒன்று ஓபன் பண்ணலான் இருக்கிறோம் காய் கடை ஆ காய் தான் எல்லாமே அந்த முன்னாடி கடையில முன்னாடி வச்சுக்லான்ருக்குறோம் அதான் சரி தெரிஞ்ச எங்காவது காய் ஃப்ரெஷாக கிடைக்குமா அதான் இப்போ ஹோல்சேல்லாதான் வேணும் சரி அதான் நாட்டு காய்லாம் என்னென்ன காய் என்னென்ன காய் கடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ம் ம்

டெய்லி கொண்டு வந்துருவாங்க

ஆ ஆ ஆ சரி சரி அத்தை ஆ ஆ ம் ம் ம் ம் சரித்த சரி சரித்த இல்லை அவங்க நம்ளுக்கு எவ்வளோ அமௌன்ட் கம்மியாக கொடுப்பாங்க ம் அதான்த்த ஏன்னா நம் நம்ளுக்கு எதாவது கடைக்கனும்ல அதனால் தான் கேட்ட சரி சரி சரி சரி வந்து காய் வந்து பொறிச்சோனயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு கொண்டு வருவாங்களா

அதா தான் ஏன்னா காய் வாங்கி வச்சிடம்னாலே காஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால் அளவாக வாங்கிலான்னு தான் இப்போ வந்து இவங்க ரெகுலராக கொடுத்துருவாங்களா இப்போ இல்லை எதாவது சீசன் முடிஞ்சோன நிறுத்திருவாங்ளோ என்னமோ

ஆமாம்மா ஆ ஆ

எது மார்கெட்லேயேவா ஆமாம் அத்தை ம் ம் சரித்த அதா நீங்கள் கேட்டு சொல்லி வச்சுருங்க அவங்க கிட்ட சொல்லி வச்சிருங்க சரித்த சரி சரி வச்சிர்ட்டுங்களா ம்